இப்போ நம்ம நாட்டில சூழ்நிலையிலன்னு பார்த்தோம்னா இளைஞர்கள் வந்து படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்க வந்து படிச்சிட்டு அந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கோணுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் அதுக்கு தகுந்த வேலை கிடைக்க மாட்டேங்கிது இப்போ எல்லாமே வந்து பெரும்பாலும் இளைஞர்கள் வந்து ஃபாரின் வெளிநாடு போய் வேலை செய்யணும் அந்த ஒரு எண்ணத்திலையே இருந்துகிட்ருக்காங்க நம்ம தமிழ் நாட் நம்ம நாட்டுக்குள்ள வந்து வேலையை தேட மாட்டேங்கிறாங்க அது ஒரு ஒரு இது அது இல்லாமல் வந்து அரசாங்கத்தில் வந்து நம்ம வந்து படித்து முடிச்சதையும் வந்து பதிவு பண்ணுறோம் அந்த பதிவு பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து அதில் அந்த தகுதி அந்த ஆட்ராக எப்படி முன்னாடி பதிவு பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை அப்படி அந்த ஆட்ரு படி வேலை கொடுத்துட்ருக்காங்க அதிலையும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தாமதம் ஆகிட்ருக்குது அப்புறம் வேலை வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நம்ம படிச்ச படிப்புக்கே எதிர்பார்த்துருக்காம நம்மளுக்கு வந்து நம்ம நம்மளால முடிஞ்சது என்ன வேலை அதுமாதிரியும் கூட வேலை எடுத்து செய்யலாம் முடிஞ்சவரைக்கும் நம்ம சுயமாக வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த வேலைகளை பார்க்கலாம் நம்ம அப்பா செய்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப்பை பண்ணி அந்த வேலைகளை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய இளைஞர்கள் பண்ணிகிட்ருந்தாங்கன்னா வேலை வாய்ப்பு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் வேலையில்லா திண்டாட்டமே இல்லாமல் இருக்கும் இனிமேல் வந்து அரசாங்கம் வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து அதிகரித்து கொடுக்கணும் அதை வந்து கொஞ்சம் மிக விரைவிலே வந்து அந்த பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்தமாதிரி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மாணவ மாணவிகள் எல்லாத்துக்குமே வந்து அந்த படித்து முடிச்சது பதிவு பண்ணுனது வச்சு அந்த ஆடர் படி வேலை கொடுத்துட்டு இருக்கணும் அப்புறம் இடையில வந்து இந்த கட்சி சம்மந்தப்பட்டது லஞ்சம் பணம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுமாதிரியெல்லாம் கொஞ்சம் வந்து நிறுத்தி வச்சிட்டாங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும் எல்லாருமே வந்து வேலை செஞ்சு படித்த படிப்புக்கு ஏற்றமாதிரி வேலை செய்வாங்க அவங்களுக்கு ஒரு மனதிருப்தியாக இருக்கும் மேலும் வந்து அதிகமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கிறக்கு வந்து அரசு வந்து கொஞ்சம் முன்னேற்றம் பண்ணணும் நம்ம நாட்டில வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து ம இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகாமல் இருக்கிறமாரி நம்ம நாட்டிலையே வந்து அந்தளவுக்கு தொழில் நுட்பங்களை கொண்டு வந்து மேலும் இப்பவும் நிறைய கொண்டு வந்துகிட்ருக்காங்க இன்னமும் அதேமாதிரி நிறைய தொலில்நுட்பங்களை கொண்டு வந்து நல்ல சிறப்பாக செஞ்சோம்னா நம்ம நாட்டு மக்கள் நம்ம மாட் நாட்டு இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது அந்த ஒரு மோகத்தை விட்டுபோட்டு நம்ம நாட்டிலையே வேலை செஞ்சு நம்ம நாட்டை இன்னுமே முன்னேற்றி கொண்டு வரலாம் இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும்